எங்கள் ஊரில் விளையாட சரியான அளவு மைதானங்களும் இல்லை விளையாட்டு அரங்கமும் இல்லை பெரிய மைதானங்கள் விளையாட்டு அரங்கங்கள் விளையாட நாங்கள் நகர்ப்புறங்களுக்கு செல்ல வேண்டியது நிலையே உள்ளது இங்கே சரியான முறையில் எந்த ஒரு விளையாட்டு அரங்கமும் இல்லை இங்கே சரியான முறையில் விளையாட்டு அரங்கங்கள் இருந்தால் பல வீரர்கள் இங்கிருந்து உருவாக உருவாக வாய்ப்பு அதிகம் உள்ளது எனவே அரசாங்கம் இங்கு சரியான இடத்தை தேர்வு செய்து உருவா ஏதோ ஒரு விளையாட்டு அரங்கங்கள் கட் அமைத்து கொடுத்தால் இங்கு உள்ளவர்கள் அவர்களுக்கு சுற்றுப்புற மா மக்களும் அனைவரும் இங்கு வந்து தேவையான அளவு பயிற்சி எடுத்துக்கு எடுத்துக்கொள்வார்கள் இதனால் அவங்கள் சிறப்பாக விளையாட முடியும் இது நம் அவர்களுக்கும் நல்லது நம்மளை சார்ந்த நாட்டுக்கும் நல்லது அதனால இங்கே எங்களுக்கு தேவையான அளவு இடவசதி அமைத்து கொடுக்கறது ரொம்ப நல்லது